சுற்றுலா பயணிகளுடன் வந்து பழகுறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அது வந்து நான் ஆ அந்த இப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட்டு போகிறோம் அப்படினால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கூட நம்ப எந்த அளவுக்கு மிங்கில் ஆகி எந்த அளவுக்கு நம்ப அவங்ககூட பேசி பழகுகிறோமோ அப்போதான் அந்த சுவ அந்த சுற்றுலா தலத்தில் என்னென்ன ஏரியா இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன சீப் அண் பெஸ்டாக கிடைக்கும் அப்படிங்குறதெலான் நம்ப ஃபிரண்லியாக பழகினா மட்டும்தான் அதை வந்து நம்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிஞ்சுகிட்டா மட்டுமேதான் நம்ம வந்து அந்த தலங்களை வந்து ஒரு தலங்களை வந்து அதாவது நிறையா இடத்துக்கு போகவும் வரவும் அதெல்லாம் ரொம்பவே தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஒரு அவங்ககிட்ட கே கேஷ்வலாக பேசுகிறமாரி ஒரு ஃபிரண்ட்லியாக பேசுகிறமாரி பேசினா மட்டுமே அவங்களை பற்றியும் அந்த ஏரியாவை பற்றியும் அங்கே எங்கே அங்கே என்னலாம் விளையுது அங்கே என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்குற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து அ அவங்க அந்த சுற்றுலா பயணிகளுடன் வந்து பழகுவது ரொம்பவே விரும்புவேன்